நான் படிக்கும் காலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தில் ஐந்தாவது படிக்கும்பொழுது கவர்மெண்ட் ஸ்கூல் அதில்தான் படித்து இருக்கிறேன் அந் அங் அப்பொழுது லைப்ரரியில் எதுவும் கிடையாது திருவள்ளுவர் புத்தகம் வாசித்திருக்கிறேன் ஸ்கூலில் கொடுப்பார்கள் அதும் அதை மட்டும்தான் வாசித்து இருக்கிறேன்